என்னுடைய ஃபிரெண்ட்ஸ் வந்து வேலை செய்ற இடத்துல இருக்காங்களே என் ஃபிரெண்ட்ஸ்ஸு எனக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னால் எனக்கு உடம்பு சரியில்லையோ இல்லை பண தேவையோ அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி பழகுறோமோ நான் எப்படி பழகுறனோ அதே மாதிரிதான் அவங்களும் நம்ம கூட என் கூட பழகுறாங்க நான் அவங்களுக்கு நல்ல எதார்த்தமாக அவங்க கூட பேசி நல்லா சிரிச்சு பேசினா அவங்களும் எதார்த்தமாக நம்மகிட்ட சிரிச்சு பேசுவாங்க ஒரு பணம் தேவைன்னு சொன்னால் முதல் நாளே நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு தேவைன்னா அவங்க வந்து எனக்கு சரி நான் கொண்டு வந்து உங்களுக்கு தரேன் அப்படிம்பாங்க நான் என்ன செய்வேன்னா அவங்களுக்கு நான் எப்போ தரேன்னுசொன்னனோ அது கரெக்டாக அந்த டைமில் நான் கொடுத்துருணும் அப்போதான் அடுத்த தடவை நம்ம வாங்கலாம் ஆனால் அதே மாதிரிதான் நான் எங்ககோட குடும்பத்துலையும் அப்படிதான் என் குடும்பத்தில் இருக்குன்னு சொன்னால் என்னையை பற்றி நம்பிக்கை இருக்குறவங்க என்னையை நம்புவாங்க எதோ ஒன்றுல நம்பிக்கை வேணும் நம்ம ஒரு நம்புகிற மாதிரி சொன்னன்னு அது காட்டணும் புரூஃவ் பண்ணனும் இல்லைனா அது என்ன செஞ்சோமோ இல்லை என்ன வாங்குனோமோ இதை வாங்குனுன்னு சொன்னால் அது காட்டணும் இத்தனைருவாய்க்கு வாங்கிருக்கேன் அந்த அந்த பில்லுன்றத காட்ணும் அந்த மாதிரி ஃபிரெண்ட்ஸ்ன்னா நான் எப்படி பழகுறனோ அவங்களும் அப்படியே பழகுறாங்க ஃபிரெண்ட்ஸ்ஸு வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவை ஒரு ஆபத்துலையோ ஒரு உடம்பு சரியில்லாமல் நான் படுத்துவிட்டேன் என் ஃபிரெண்ட்ஸ் வந்து வேலைக்கு போய் வந்து சாய்ங்காலம் வந்து

அந்த மாதிரி ஃபிரெண்ட்ஸ் எனக்கு இருக்குறாங்க பணக்காசு தேவையிலையும் சரி எனக்கு இத்தனை பணம் வேணும்ன்னு வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து தந்துவிட்டு என் என்னுடைய ஃபிரெண்ட்ஸ் போவாங்க நான் அவங்களுக்கு அந்த டைமில் நான் கொடுத்துருவேன் ஏமாற்ற மாட்டேன் கரெக்டாக நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றி அவங்களுக்கு கொடுத்துடுவேன் அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கை வந்து அப்படிதான் ஓடிகிட்டு இருந்துது அப்பறம்தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்தேன் இப்போ நான் வந்து ஓரளவில் இருக்குறேன் வேலை செஞ்சு அந்த மாதிரி இருக்குறேன் ஃபிரெண்ட்ஸ் கூடவும் நல்லா இருக்குறேன் என் ஃபிரெண்ட்ஸ் பழகுனா கூட நல்லா ஜாலியாக இருக்குறேன்